சுற்றுலாப் பயணிகள் முயற்சி செய்யக் கூடிய நிறையா உணவு முறைகளெலாம் வந்து எங்கள் பகுதியில் இருக்குது அதை தயாரிக்கவும் செய்வாங்க இப்போ நான் அந்த காலத்தில் நமக்கு கிடைக்கிற உணவு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது என்னாம் தான் இது வந்து ஸ்பெஷலாக எங்கனு அப்படினு இல்லை இப்போ நம்ம ரிசெண்ட்டாக ரிசெண்ட்டானு இல்லை நம்ம நம்ம ஊர்லெலாம் என்ன பழக்கம் நம்ம என்ன சாப்டுவோம் தமிழ்நாட்டில் அரிசி அதுதான் வந்து உணவாக சாப்பிடுவோம் அதே மற்ற மாநிலத்தில் ராஜஸ்தான் எடுத்துகிட்டோன்னா கோதுமை இதே வெளிநாடுகள்னு எடுத்துகிட்டோன்னா பிரட்டு சீஸ் இதை மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆனால் இதே நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் தமிழ்நாட்லேனு சொல்லல அந்த காலத்தில் என்ன சாப்பிடுவாங்கனா இந்த கம்பங்கூழ் கேப்பங்கூழ் களி அதில் அந்த கேழ்வரகு புட்டு இந்தமாதிரிலாம் நிறைய சாப்பிடுவாங்க அதெலாம் வந்து எங்கள் பகுதியில் வந்து நல்லாவே கிடைக்கும் அதுவும் இப்போது வந்து சம்மர் சீசன்லேயா அதனால் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த கேழ்வரகு கூழும் கம்பங்கூழும் செய் செய்வாங்க அது எப்படி செய்வாங்கன்னா நம்ம மொதல் நாள் வந்து சமைக்கிறோம் இல்லையா சாப்பாடு அந்த சாதத்தை வந்து மீந்துடுச்சுனா தண்ணி ஊற்றி வச்சுடுவாங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் அந்த இதை அதை எடுத்து அந்த சாதத்தை அந்த தண்ணி அந்த கொ அந்த அரிசியை நல்லா வந்து ஒரு நிறையா பெசஞ்சு இந்த ஒருமாதிரி மைதா மாவு மாதிரி நல்லா பெசஞ்சு விட்டுருவாங்க பெசஞ்சு அதில் வந்து இந்த கேழ்வரகு மாவு அப்படி இல்லையா கம்பு மாவு நா ஏதோ நமக்கு பிடிச்சது அது ரெண்டுத்துல ஏதாவது எடுத்து அத கொ இது பண்ணி அதை கொஞ்சோம் காய்ச்சி அது அது வேகணும் இல்லையா மாவாக தானே இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கனா அதை வேக வைப்பாங்க காய்ச்சுவாங்க காய்ச்சி இதில் ஊற்றுவாங்க இதில் ஊற்றி இன்னும் நிறையா அதில் வந்து உப்பு உப்புலாம் போட்டு அப்புறம் வந்து மோர் அதுமாதிரி ஆட் பண்ணுவாங்க நிறையா ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லா வந்து கலக்கி கொடுப்பாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனா வெங்காயம் அரிஞ்சுக்கிடுவாங்க அப்புறம் மிளகா இதெல்லாம் போடுவாங்க இதுக்கு வந்து சைடிஷ்லாம் பார்த்தோனா இதில் அந்த வெங்காய மிளகா ஊறுகாய் அப்புறம் வந்து கருவாட்டுக் குழம்பு இதெலாம் வந்து அதுக்குன்னு சைடிஷ்ஷாக வச்சுப்பாங்க நமக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து சில பேர் வந்து வெஜ்ஜாக இருப்பாங்கல்ல வெஜிடேரியன்லாம் வந்து இந்த கருவாடுலாம் சாப்பிடமாட்டாங்க அதுக்குனு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபுல்லா வந்து வெஜ்ஜை மட்டும் யூஸ் பண்ணி செய்கிற இந்த அந்த ஸ்டாலு இந்த கடைலாம் வந்து இருக்கும் இது வந்து பெரிய பெரிய ஸ்டால்லெல்லாம் சொல்ல முடியாது சும்மா அந்த வண்டியில் தான் வச்சு வந்து ஒரு தள்ளு வண்டிமாதிரி இருக்கும்ல அந்தமாதிரி தள்ளு வண்டுமாதிரி ஒரு வண்டியில் தான் வச்சு தான் வந்து இதை வந்து விற்பனைலாம் செய்வாங்க ஆனால் அது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு காலை உணவு அதுக்குப் பதிலாக இந்த இட்லி தோசை அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிகிட்டு நம்ம இந்தமாதிரி உணவுகளை எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப வந்து சத்தாக இருக்கும் இதுலே வந்து களி செய்வாங்க அது எப்படினா ஃபுல்லா வந்து அதை வேக வச்சுருவாங்க இந்த கம்பமாவெலாம் கேழ்வரகு மாவு ஃபுல்லா வேக வச்சு அப்டி நல்லா ஒரு பதமாக கொண்டு வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அப்படி உருண்டையாக ரொம்ப தண்ணியாவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்தமாதிரி ஒரு பதத்தில் உருண்ட பிடுச்சி தருவாங்க அது வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்த்து அதுவும் பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கெலாம் இது வந்து வந்து ரொம்ப வருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது இது வந்து இப்போ வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு கூட இன்னும் செஞ்சு சாப்பிட்றவங்க கூட இங்கே வந்து இருக்காங்க அப்புறம் இன்னும் எங்கள் பகுதியில் என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்கும்னா டீ டீனு இல்லை காஃபி கும்பகோணத்தில் வந்து டிகிரி காஃபி இது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்குனோம்னா போதும் ஃபுல்லா அந்த காஃபி ஸ்மெல்லு ஐயோ எப்போடா குடிப்போம் எப்போடா குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஏங்குவோம் அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து எல்லா காஃபி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளை வந்து அட்ராக்டிவ்வாக இருக்கும் எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்து தானே சாப்பிடுவோம் அதை வந்து ஸ்மெல் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா நாம வந்து மூக்காப்புல தானே போகும் அப்போது அந்த அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அந்த டிகிரி காஃபி இதுதான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ்ஸு நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதும் கூட